ராமு உணவகங்களா பத்து பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணா நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருவிங்களா இல்லை நாங்கள் நேரில் அங்கே வந்து வாங்கிக்கனுங்களா சரிங்க நான் மெனு சொல்லுறேன் நோட் பண்ணிக்கோங்க பத்து பேருக்கு தேவையான சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை அதற்கப்பறம் வந்துவிட்டு சிக்கன் சில்லி நூறு கிராம் ஒருவொருத்தருக்கும் நூறு கிராம் வேணுங்க அதற்கப்பறம் மட்டன் கிரேவி இதில் ஸ்வீட் எதாவது இருந்ததுன்னா ஸ்வீட்டும் கொடுத்துருங்க ஸ்வீட் ஒரு கால் கிலோ போட்டுருங்க அதற்கப்பறம் நீங்கள் என்ன டைம் சொன்னிங்க அப்படின்னா அந்த டைம்மில் வந்து நாங்களே வாங்கிக்கிவோம் இதில் உணவில் எதாவது தள்ளுபடி இருக்குங்களா ஒரு ஒரு பொருளுக்கும் தள்ளுபடி வேணுங்க சாப்பாட்டுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி வேறு எதாவது இந்த மாரி தள்ளுபடி இருக்குங்களா அந்த தள்ளுபடி இருந்தாலும் தள்ளுபடிக்கு ஏற்ற மாதிரி சொல் சொல்லிருங்க பேக் பண்ணிருங்க அந்த டைம் சொல்லிருங்க நாங்களே நேரில் வந்து அங்கே வாங்கிக்கிறோம்